இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி ஃபேமிலிஸ்கூட நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அது தமிழ்நாட்டு கல்ச்சரில் அன்றைக்கி தான் நாங்கள் மாறுவோம் பொடவை கட்டிட்டு தாவணி பாவாடை அம்மாலாம் பொடவை கட்டிட்டு நாங்கள் தாவணி பாவடை போட்டுட்டு என்னோட கஷின்ஸ்லாம் வேஷ்டி கட்டிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படியே கரும்பு வச்சிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்து கலக்கி அதை வெல்லத்தை போட்டு நாங்க எல்லாம் அதை சாமிக் சூரியன்ஸ்க்குலாம் படைச்சி அதுக்கப்பறம் நாங்க வந்து சாப்பிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அந்த இலையிலதான் போட்டு தருவாங்கள் அந்தப் பூசணிக்காய் இலையில தான் போட்டுத் தருவாங்கள் அது சாப்பிட்டு இந்தமாதிரி நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் அந்த அந்தப் பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் நாங்க தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து நாங்க இது பண்ணுவோம் அதுக்கப்பறம் ஃபேஷனாதான் இருப்போம் அன்றைக்கி மட்டும் நாங்க தமிழ்நாட்டு கல்ச்சர் மாதிரி பொண்ணுங்கள் மாதிரி பசங்கள் மாதிரி நல்லா சூப்பராக அழகாக இருப்போம்